நான் வந்து பிஏ ஃபினிஷ் பண்ணேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உமென்ஸில் தான் ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து எம்ஏ பண்ணுறேன் சிவகாமியம்மாள் காலேஜில் அண்டு எங்கள் கிருஷ்ணகிரியில் எம்ஏ பண்ணிட்டு எம்பில்டு பிஹச்டி எல்லாம் சென்னையில் போய் வைஷ்ணவா காலேஜில் பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் டீச்சரு படிச்சுக்கிட்டே செட் நெட் எக்ஸாமு எழுதி நல்லா லிட்ரேச்சரு ஜாப்க்கு போகலான்னு இருக்கேன் அண்டு இதுதான் என்னோடய எய்ம் சின்ன வயசுலேந்து சின்ன வயசுலேந்து நான் டீச்சர் ஆகணும் சொல்லி தரணும் அண்டு நான் டியூஷனு ஸ்கூல் படிக்கும் போது டியூஷன்லாம் எடுத்துயிருக்கேன் எஜுகேஷன் தரணும் நல்லா சொல்லித் தரணும் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்துக்கு வரைக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் என்னோடய மம் என்னோடய பேரண்ட்ஸு எங்கள் மம்மியோடய ஆம்பிஷனும் டீச்சர் ஆகணுன்னு தான் பட் அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்போலாம் ஸோ அவங்களோட எய்ம் வந்து என்னோடய எய்மாக எடுத்துக்கிட்டு நான் இப்போது டீச்சர் ஆகணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போது நெக்ஸ்ட்டு எம்ஏ முடிச்சுட்டு எம்பில்டு பிஹச்டி முடிச்சுட்டு கரஸில் பண்ணலான்னு இருக்கேன் பி எம் எம்பில்டும் பிஹச்டி கரஸில் போட்டு செட் நெட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன் நிறைய படிக்கணுன்னு ஆசை இருக்குது லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது நல்லா படித்து புக்ஸ் புக்ஸை நல்லா புக்ஸ்ஸு படிப்பேன் நல்லா நோட்ஸ் எடுப்பேன் ஸோ ஹின்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுப்பேன் ஸோ எனக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு அந்த டீச்சர்ஸு வேவில் போகணுன்னு ஆசை அண்ட் காலேஜ் படிக்கும் போது நிறைய செமினார் எடுப்பேன் மேம்ஸ் வரலன்னா அந்த லெசன் வந்து நானே ச கிளாஸ் முன்னாடி நின்று டீச் பண்ணுவேன் எனக்கு நெ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்டு ஓனாக ஸ்டோரீஸு ஆத்தர் ரெஃபர் பண்ணி அவங்களோடய ஸ்டோரீஸ் எல்லாம் கன்டெக்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு டீச்சர் போகணுன்னு சின்ன வயசுலேந்து ட்ரீம்மு